இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படினா கபடி அப்றம் வந்து கால்பந்து கிரிக்கெட் இது எல்லாமே வந்து விளையாடுவாங்க அதுமட்டும் இல்லாமல் இப்போ எங்கேனா ஒரு இடத்துல கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க அப்படினா அவங்க குழந்தைங்க போனால் போனால் மட்டும் தான் போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது எங்கே வந்து நாங்கள் கிரிக்கெட் போட்டி வெச்சாலும் எங்கள் மக்கள் எல்லோருமே வந்து ஒன்றிணைந்து போய் பார்ப்பாங்க போய் அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க அப்றம் வந்து திருவிழா பார்த்திங்க அப்படினா திருவிழா வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் இப்போது எல்லோருமே வந்துடுவாங்க வெளியூரில் இருக்கிறவங்க பசங்க எல்லோருமே வந்து திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் மொத்தம் மூணு நாள் திருவிழா நடக்கும் முதல் நாள் திருவிழா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கெழமை அன்னைக்கு சாயங்காலமா விளக்கு பூஜை நடக்கும் அந்த விளக்கு பூஜையில் வந்து ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்வாங்க அந்த ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லி அப்புறம் வந்து அர்ச்சனை அர்ச்சனைலாம் செஞ்சு தீபாரத்தனலாம் காம்மிப்பாங்க அந்த விளக்க நாங்கள் வந்து விளக்கு பூஜை செஞ்சுட்டு அந்த குங்குமத்தைலாம் எடுத்துட்டு விளக்கு அணையாமல் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் அது வந்து எங்களோடய பாரம்பரியமான ஒரு திருவிழா வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா சந்தனகாப்பு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரத்தம் போது எல்லோருமே சேர்ந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அவங்கவுங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க மூணாவது நாளாக பார்த்திங்க அப்படின்னா அம்மன் வீதியுலா அந்த வீதியுலா வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் ட்ரம்ஸ் வெச்சிருப்பாங்க கரகாட்டம் வெச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி வேஷம் போட்டு அதெல்லாம் வெச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் மக்களும் பார்த்திங்கனா எங்கள் ஊர் மக்களும் அப்படியே ஒன்றுக்கூடி தான் வந்து நடத்துவாங்க எல்லாமே இப்போ எல்லா திருவிழாலேயும் பார்த்திங்கன்னா சண்டைலாம் வரும் ஆனால் எங்கள் ஊரில் வராது எல்லா மக்களுமே வந்து சிறப்பாக பங்களித்து சிறப்பாக எல்லாமே சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால பணம் விஷயத்துலேந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல தான் கொடுப்பாங்க அதே மாதிரி அன்னதானமும் சிறப்பாக பண்ணுவாங்க எங்கள் கோவிலில் எல்லா மக்களுமே வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து நல்லபடியாக வந்து அந்த கோவில் திருவிழாவை நடத்துவாங்க அதே மாதிரி தான் விளையாட்டுகளும் விளையாட்டு போட்டி நடத்தணும் அப்படினா பொங்கல் விழா வரும் பொங்கல் விழாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாட்டு போட்டி நடத்துவோம் அந்த பொங்கல் விழாவில் பார்த்திங்கன்னா அதுவும் மூணு நாள் நடக்கும் கபடி நடக்கும் அப்றம் சைக்கள் ரேஸ் வாளிக்குள் பந்து போடுதல் அப்றம் வந்து இது தடை ஓட்டம் அப்றம் வந்து மாறுவேட போட்டி கலைநிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அப்பயும் எங்கள் ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்று ஒன்றாக இருந்துதான் அந்த போட்டியை நடத்துவாங்க அதனால் எல்லா மக்களுமே வந்து சிறப்பாக ஒன்றிணைந்து தான் இந்த விளையாட்டு விளையாட்டாக இருக்கட்டும் திருவிழாவாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து பங்களிப்பாங்க